நான் ஃபஸ்ட் டைம் வந்து வண்டலூர் ஜூக்கு போனேன் அங்கே செம்ம நான் போய் நினச்சி பார்க்காத அளவுக்கு அவ்வளோ சந்தோசமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஃபோட்டோவில வீடியோவில யூட்யூப்ல பார்க்குற மாதிரி விலங்கு நேர்ல பார்க்க நேர்ல பார்க்கும்போது எவ்வளோ சந்தோசமாக இருந்துச்சு அது ஒன்னொன்றையும் பார்த்து ஒவ்வொன்றையும் ஃபோட்டோ எடுத்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஜூக்கு போகும்போது அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிருக்கேன் கடலூருக்கு ஆனால் அங்கே நிறைய கூட்டமாக இருக்கும் கடலூர்ல ஆளபாக்கம் பீச்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்கள் செம்ம ஹாப்பியாக இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் யாரும் இல்லாத போது நமக்கு ஃப்ரீடம்மாக இருக்குல்ல நம்ம ஜாலியாக ஃப்ரீடம்மாக இருக்கலாம் அங்கே விளாண்டுருக்கேன் பார்க்கு ஈவினிங் டைம்ல பார்க்கு போயிருக்கேன் அங்கே செம்மயா இருக்கும் அங்கே ஃபோட் சும்மாவே அழகழகாக ஃபோட்டோ மாதிரி ஃபோட்டோ அழகாக எடுக்கலாம் ஊஞ்சல் விளாடுறது என்னுடைய எப்படி சொல்கிறது அவ்வளோ ஹாப்பினஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடத்தான் நான் அதிகமாக போயிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே எனக்கு ஹாப்பினஸ் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த இடத்துக்கு போனாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் என் ஃப்ரெண்ட்டு வந்து எங்கே போனாலும் என்னை விட்டுட்டு போகமாட்டா அது மாதிரி அவள் வந்து எங்கே வெளியில கூட்டு போனாலும் என்ன கூட்டு போவாள் அது மாதிரி நல்ல இடத்துக்கு அதுக்கப்புறம் இந்த ஊட்டி கொடைக்கானல் அதுலாம் செம்ம ப்ளேஸ் நான் லாம் போய் அவ்வளோ அவ்வளோ இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் நான் போகமாட்டேன் இந்த இடத்துக்கெல்லாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் போய்ட்டு செம்மயா இருந்தது காற்றா இருந்தாலும் சரி அங்கே ஊட்டிக்கெல்லாம் போனால் செம்ம குளிரு அங்கெலாம் செம்மயா இருக்கும் அதுக்கப்புறம் டீத்தூள் ஊட்டியில ஃபேமஸ் அந்த டீத்தூள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இடத்துக்கு சிவன் கோ கோயம்புத்தூர் அங்கே சிவனை பார்க்க போயிருக்கேன் செம்ம ஹாப்பியாக இருக்கும் அங்கே ஒரு தெய்வத்தை நம்ம நேர்ல பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இங்கே நம்ம பார்க்க முடியாததெல்லாம் அங்கே பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும்